தமிழ்நாட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுன்னா நிறுவனச் சட்டம் வேணும் அப்பறம் வைக்கறது வந்து வீடு கட்டுறதெல்லாம் வீட்டு வரி தண்ணி வரி கரண்ட்டு வரி இதெல்லாம் கோ சட்டம் கொண்டாந்திருக்குறாங்க அதே மாதிரி சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டாந்திருக்குறாங்கோ இந்த பேக்ட்ரிக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கறதுனால் அந்த அந்த பேக்ட்ரி பற்றி நம்பளுக்கு வந்து ஒரு கெடுதல் வராத மாதிரி சுற்றுச்சூழல் வந்து அதெல்லாம் பாதுகாப்பாக பண்ணி வெச்சுத்திருக்கறாங்க இல்லைனா வந்து கவர்மெண்ட்டு பேக்ட்ரியவே நிறுத்திடும் அதனால் அது வந்து சுற்றுச்சூழல் சட்டம் நல்லா சுத்தமாக தான் வெச்சிருக்கிறாங்க அதை பற்றி தப்பில்லை அப்புறம் தொழிலாளர்கள் சட்டம் தொழிலாளர்கள் வந்து இடையில ஒரு வ கூலி பிரச்சனை வந்துட்டால் அதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டாந்திருக்குறாங்க அதே வந்து த பிரித்து பேசி சமரசம் பண்றதுக்கு அது ஒரு சட்டம்